ஆ சொல்லுங்கள்ம்மா ஆ சொல்லும்மா தெரியூது ஏம்மா ஃபோன் பண்ணிக்கிற கம்மியாகத்தானம்மா சொல்லிக்கிறேன் வாடகை கம்மி கரண்ட்டு பில்லு கம்மி தண்ணி பில்லு கம்மி எல்லாம் கம்மி பண்ணி தான கூப்பிட்டுக்குறேன் இப்போ என்னாம்மா கேட்குற எல்லாம் சொ ஒத்துக்கின்னு தானேம்மா வந்த வாடகைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி இப்படி கேட்குறீங்கோ ஃபர்ஸ்ட்டே சொல்லுறது ஜாஸ்தி இக்குது வரமாட்டேன்னு என்னாம்மா சொல்லுற புரியல அவ்ளோ தான் அவ்ளோ எல்லாம் கம்மி பண்ண முடியாது ஏதோ நூறு ஐம்பது வேணா கம்மிப் பண்ணுறேன் இவ்ளோ எல்லாம் கம்மிப் பண்ண முடியாது இல்லைனா வீட்டை காலி பண்ணும்மா சரிம்மா ஆ எங்கள் வீட்டுக்கார் வந்தால் வேணா கேட்டு பண்ணுறேன்மா சொல்லுறேன் சரிம்மா சரி சரிம்மா அவங்க வந்தவொன்னே கேட்டு சொல்லுறேன் வேலைக்கு ம்